ஹலோ சார் இது திடக்கழிவு மேலாண்மை அலுவலகமா சார் நான் மோகன் பேசுறேன் சார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பேசுறேன் சார் எங்கள் பகுதியில் நிறைய குப்பையெல்லாம் சேர்ந்திருக்கு இப்போ தொடர்ச்சியாக மகா சிவராத்திரி மயான கொள்ளைலாம் வந்ததால் இவ்வளோ குப்பைகளும் கழிவுகளும் சேர்ந்துடுச்சி அது இன்னும் முறையாக அகற்றப்படாமல் இருக்குது இதனால சுகாதாரம் சுற்றுச்சூழல்லாம் பாதிப்படையுது அதனால் தயவு செஞ்சு உங்கள் துறையின் மூலம் எங்களுக்கு சரியான முறையில் அகற்ற நடவடிக்கை எடுங்கள் சார் ஓகே சார் ஒரு லெட்டரில் எழுதி கொண்டு வரணுமா இல்லைனா மெயில் அனுப்பவா சார் அப்போ தான் சீக்கிரமாக நடவடிப்பை எடுப்பிங்களா லெட்டரில் எந்த இடத்துல குப்பை தேங்கி இருக்குதுன்னு சொல்லணுமா ஓகே சார் தெளிவாக எழுதி கொண்டு வர்றேன் சார் உங்கள் ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி சார்